நான் வந்து என்னோடய வாழ்க்கையை கட்டுரையாக எழுதலாம்னு விரும்பினேன் அதனால் வந்து அப்பா அம்மாவுக்கோ இல்லை என் குடும்பம் குடும்பத்து வீட்டுக்காரருக்கோ என் மாமனார் மாமியாருக்கு ஏதாவுது அவங்குளுக்கு தப்பாக தோணுமா அப்படி தோணினா அப்படி தோணினா அது எனக்கு மனசு கஷ்டமாயிரும் அதனால இந்த மாதிரி எழுதுறதுக்கு எனக்கு கொஞ்சம் கொழப்பமா இருக்குது அப்படின்னு சொல்றேன்